ஃபோன் ஒன்னு பாத்துச்சு பார்த்து வந்து நார்மலி நாங்கள் வந்து இங்கே ஷோரூம் வந்து தான் எடுக்கிறது ஊரில் ஆனால் ஆன்லைனில் வந்து வில கம்மின்றதுனால ஆன்லைனில் நாலஞ்சு வெப்சைட்டில் தேடித் தேடி வில எதில் கம்மியாக இருக்கு ரிவ்யூ நல்லா இருக்குன்னு தேடி பார்த்ததுல ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி ஃபோன் வாங்குனோம் வாங்கி ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு சீக்கிரமாகவே வந்துடுச்சு டெலிவரி வீட்டில் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்து காசு டெலிவரி மேன்கிட்ட கொடுத்து வாங்கிக்கிட்டு பார்த்ததுல என்னாச்சின்னா ஃபோன் இருக்கு ஆனால் ஃபோனில் சார்ஜரும் இல்லை சார்ஜர் கேபிளும் இல்லை இதனால வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் போட்டோமோ அந்த வெப்சைட்டில் ஃபோன் போட்டு இப்படி ஃபோன் இருக்கு ஆனால் சார்ஜர் இல்லைன்னு கம்ப்ளைன்ட் பண்ணதில் அவங்க வந்து மூணு இல்லது நால் நாளில் வந்து ரிட்டர்ன் போட்டு ரிட்டர்ன் பாலிசியில எல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க ஆன்லைன்ல மட்டும் நல்ல ரிசர்ச் பண்ணி வா வாங்குங்க நல்லா தேடி அலசி ஆராஞ்சு வாங்குங்க ஏன்னா வந்து ஈஸியாக ஏமாந்துவிடலாம் ஆன்லைனில் மேக்ஸிமம் வந்து கண்ல பார்த்து வாங்குங்க